ஹலோ ஆ சொல்லுங்கள் மிஸ் டான்ஸ் ஸ்பீச்சி அண்ட் சிங்கிங்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் டான்ஸ்க்கு வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்லேருந்து ஒரு அஞ்சு மெம்பர்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஸ்பீச்க்கு வந்து பாரதியார் பாரதியார் பத் டான்ஸில வந்து ஒரு மூணு போட்டுருக்கேன் ஒன்று வந்து இன்டிபெண்டன்ஸ் டேவை பற்றி கொஞ்சம் ஒரு கன்டெண்ட்டோட டேன்ஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லிவிட்டு ரெண்டு வந்து நார்மலாக ஸ்பீச் வந்து பா பாரதியார் பற்றி பேசலாம் அப்படினு சொல்லிட்டு குபேரன் வந்து ச்சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து வந்து கட்டுரை போட்டி இந்த ட்ராயிங்ஸ்க்கு வந்து ஃபோர்த்து தேர்ட்லருந்து செலக்ட் பண்ணிருக்கேன் ஆ சரி ஆ ஹெல்ப்புக்கு வந்து ஒரு ரெண்டு பேர் ரெடி பண்ணால் நல்லா இருக்கும் ட்ரெஸ்ஸிங்க்கு ஒருத்தவங்க ஸ்பீச் ரெடி பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க இருந்தால் தான் நல்லா இருக்கும்

ஆ சரி

ஆ எல்லாமே கரெக்டாக ரிகர்சல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு நீங்களும் வந்து ஒரு நாள் பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கும் ஃபிக்ஸ் ஆயிடும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஸ்டேஜ்க்கு எல்லாமே கரெக்டாக ரெடியாக இருக்கு அப்போ சீஃப் கெஸ்ட்டுக்கு என்ன கிஃப்ட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா

ஆ ப்ரோக்ராம் வந்து என்ன டேட்டோ அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி ரிகர்சல் ஒரு தடவை பார்த்துக்கலாம் பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சேஞ்சு பண்ணிக்கிட்டு கரெக்டாக எல்லாமே கரெக்டாக நடத்திடலாம் ஆ அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதாவது வேறு எதாவது கிஃப்ட்டு ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் கொடுக்கலாமா இல்லை ஸ்பெஷலாக ஏதாவது சாக்லேட்டே தராமல் ஒரு சேஞ்ச்

ம் அதுமாதிரி பசங்க எதில் ரொம்ப இன்ட்ரஸ்ட்டோட இருக்காங்களோ அதுமாரி கிளாஸில் ஃபர்ஸ்ட்டு த்ரீ ரேங்க்ஸ் எடுக்குறவங்களாம் ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட்டு பென்சில் பென்னு அந்தமாரி கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ண வைக்கலாம்